பழையப் பாட்டுக்கும் புதுப் பாட்டுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது பழையப் பாட்டுன்னு எடுத்துகிட்டா அது இசை அப்படிங்கறது கம்மியாக இருக்கும் அதே புதுப்பாட்டில் இசை அப்படிங்கறது அதிகமாக இருக்கும் அதுக்கு ரீசன் என்னென்னால் அந்த காலகட்டத்தில் டெக்னாலஜி அப்படிங்கறது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஸோ இந்த காலத்தில் டெக்னாலஜி அதிகமாக இருக்கிறனால இசை அப்படிங்கறது நம்ம புதுப்பாட்டு கேட்கும்போது ஸ்டாட்டிங்லயே இசை அப்படிங்கறது அதிகமாக இருக்கும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் புதுப் பாட்டு கேட்டாலே நிறைய பேர்த்துக்கு ஆட்டம் அதிகமாக இருக்கும் பழையப் பாட்டில் கருத்துதான் இருக்கும் ஸோ நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு சொல்லக்கூடிய கருத்து ஆகட்டும் இல்லை பெரியவர் சொல்லக்கூடிய கருத்தெலாம் அதில் இருக்கிற மாதிரியே இருக்கும் ஸோ புதுப் பாட்டு மோஸ்ட்லி கேட்குறிங்க டூகே கிட்ஸாக தான் இருப்பாங்க அதே பழையப்பாட்டு அப்படின்னா நயன்ட்டி கிட்ஸ் எய்ட்டி கிட்ஸ் இருக்கிறிங்க பழையப்பாட்டு அப்படிங்கறது அதிகமாக கேட்பாங்க அதே பழையப்பாட்டில் அவங்க இருக்கிற இடத்தப் பொறுத்தோ இல்ல அவங்க செய்யக்கூடிய தொழிலை பொறுத்தோ ஸோ அந்தமாதிரி அமையும் ஏனால் புதுப்பாட்டு எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு காமனான விஷயமா இருக்கும் ஸோ எனக்கு பிடிச்சது எதுன்னு பார்த்திங்கன்னா புதுப்பாட்டுதான் என்ன ரீசன் அப்படின்னா ஏனால் நானும் ஒரு டூகே கிட்ஸில்தான் இருக்கேன் ஸோ அதனால புதுப்பாட்டு அப்படிங்கறது அதிகமாக கேட்பேன் அதுவும் வாட்ஸப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறதா ஆகட்டும் ஸோ எல்லாத்துக்கும் புதுப்பாட்டு தான் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ எனக்கு அது தான் ரொம்ப பிடிக்கும்